எனக்கு பிடித்தது சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு உருளை உருளைக்கிழங்கு தொக்கு வச்சால் பிடிக்கும் இல்லைன்னா தக்காளி தொக்கு வச்சால் ரொம்ப பிடிக்கும் அதில் ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்கும் ஒரு சப்பாத்தி செய்தால் அதே மாதிரி பூரி பிடிக்கும் பூரிக்கு உருளைக்கிழங்கு புட்டு வச்சால் பிடிக்கும் பூரியை நல்லா சாப்பிடுவேன் சப்பாத்தின் சப்பாத்தியும் சாப்பிடுவேன் பூரியும் சாப்பிடுவேன் தோசைக்கு வந்து காரச்சட்டினி இருந்தால் நல்லா பிடிக்கும் அதுவும் நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடுக்கு வந்து சாம்பார் சாதம் பிடிக்காது எனக்கு காரக்குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு அப்பளம் இருந்தால் போதும் நல்லா சாப்பிட்ருவேன் அதே மாதிரி காரக்குழம்புல காரக் குழம்புல மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் கருணக்கெழங்கு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சால் நல்லா பிடிக்கும் காரா காரக்குழம்பு வச்சிட்டு சாப்பிட்டேன்னா நல்லா பிடிக்கும் டெய்லி காரக்குழம்புன்னாலே எனக்கு பிடிக்கும் ஏன்னால் வந்து சாம்பார் அவ்வளோவா பிடிக்காது அதனால் காரக்குழம்பு பிடிக்கும் அதே மாதிரி தக்காளி தொக்கு கிளறுன சாதம் அந்த மாதிரி ஐட்டம் பிடிக்கும் லெமன் சாதம் பிடிக்காது அதே மாதிரி சாப்பிட்றது வந்து அது தயிர் சாதம் பச்சை மிளகா போட்டு தாளித்து பச்சை மிளகா போட்டு தயிர் தாளித்து சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே அது ஒரு நறுமணம் நல்லா இருக்கும் ஆனால் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் சிக்கன் வந்து தொக்கு பண்ணால் பிடிக்கும் சிக்கன் வறுவல் தொக்கு பண்ணால் பிடிக்கும் அப்படே தொக்காக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு எல்லாமே வந்து வீட்டில் செய்கிறது தான் பிடிக்கும் கடையில் போய் சாப்பிட மாட்டேன் கடையில் சாப்பிட்டாக்க உடம்பு ஒத்துக்காது அதனால் வீட்டில் தான் சாப்பிடுவேன் வீட்டில் செய்கிறத நம்ம சுத்தமாக செய்வோம் ஏன்னால் க்ளீன் பண்றதில் எப்படி பண்றாங்களோ அவங்க அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணி சுத்தமாக செய்வோம் அதே மாதிரி மீனுன்னு பார்த்தா மீன் குழம்பும் பிடிக்கும் மீன் வறுவலும் பிடிக்கும் அது வந்து ஆயரதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும் மீன் அதனால் வெளிலே ஆலஞ்சி வாங்கிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கவே அவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் இருந்தாலும் மீன் ரொம்ப சத்தானது அதனால் மீன் பிடிக்கும் நண்டு வறுவல் பிடிக்கும் நண்டு வந்து வறுத்துவிட்டு ரசம் வச்சுட்டோம்னா போதும் நல்ல வயிறு நிறையா ஒய்ட் ரைஸ் சாப்பிட்டுறலாம் அவ்வளோ பிடிக்கும் மீன் நண்டு வறுவல் எறா தொக்கு பிடிக்கும் எறா தொக்கும் உருளைக்கிழங்கு ரெண்டும் போட்டு தொக்கு பண்ணால் அவ்வளோ நல்லா பிடிக்கும்